ஹலோ ஆ ஆ பிளம்பராங்க ஆ நாங்கள் புது வீடு கட்டியிருக்கோங்க அதுக்கு ப்ளம்ப்பிங் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் ஆ பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்கங்க அவங்க செஞ்சாங்கலாமா நீங்கள் வந்து செஞ்சுக் கொடுத்தீங்களாம்ல கூடல்புதூர் ஆமாம்ங்க ஆ அதான் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துட்டுப் போய் எவ்வளோன்னு நீங்கள் அமௌண்ட்டு சொல்லுங்கள்

ம் சரி நீங்கள் வந்து வாங்க வந்து ஒரு தடவை பார்த்துட்டுப் போங்க எப்போ

இல்லைங்க நாங்கள் சனிக்கெழமை ஊருக்குப் போகிறோங்க ஆமாம் நான் உங்களுக்கு எப்போது வர முடியுமோ அப்போது வாங்க திங்கக்கெழமை கூட வாங்க ஞாயிற்றுக் கெழமை வாங்க மாடிலேல்லாம் இல்லை ரூமுல்லாம் இல்லை மாடியில் மொட்டை மாடி தான் கீழே மட்டுந்தான் கீழ் வீட்டுக்கு மட்டுந்தான் நீங்கள் பார்க்கணும் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் ஆமாம் அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ப்ளம்ப்பிங் பண்ணுங்கள் ம் ஆ சரி ம் சரி நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குறோம் ம் சரி சரி நீங்கள் வேலையைப் பாருங்கள் ம் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ பார்த்து பண்ணுங்கங்க வாங்க உங்களுக்கு எப்போது நேரம் இருக்கோ அப்போது வாங்க காசு கரெக்டாக கொடுத்துருவோம் காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் நாங்கள் நீங்கள் வேலையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டுப் போங்க ஆ சரி வாங்க கிளம்பி வாங்க ஆ ஃபோன் பண்ணி வாங்க வரும் போது ஃபோன் பண்ணி வாங்க சரிங்க வெச்சர்றோம் கால் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஆ சரி வெச்சுருங்க